எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா சுற்றுலாத் தலம் அப்படிங்கிறது இல்லை இருந்தாலும் வந்து பார்த்திங்கனா வ வர எ ஏதோ ஒரு வெளிலிருந்து வராங்க அப்படின்னா அவங்களை வந்து நாங்கள் ஒரு இடத்துல உட்கார வச்சுருவோம் அவர்களுடைய பண்டிகை டைம் போய் அதே மாதிரி ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கனா உட்கார வச்சு அவர்களுக்கு என்ன தேவையோ அதனுடைய இதை வந்து நாங்கள் இதை செஞ்சு கொடுப்போம் அதே மாதிரி எங்கள் ஊர் பண்டிகை அப்படிகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸான இது சித்தரை மாதம் வந்து பார்த்தோன்னா நடக்கும் எல்லோருடைய சொந்தம் பந்தங்கள் எல்லாத்தையும் வரவழிச்சி அந்த ஒரு மூணு நாள் அப்படி இருக்கிறது வந்து பார்த்திங்கனா ஒரு ஒரு கோலாகலமாக அதாவது ஒரு மன நிம்மதியோடு அதனுடைய இறைவனை வந்து பார்த்திங்கனா நாங்கள் ரொம்ப சிறப்பிச்சி வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுவோம் அந்த மூணு நாளில் அப்படி இருக்கிறப்போ ரொம்ப இதாக இருக்கும் அதே மாதிரி பண்டிகை காலத்தில் மழைக்காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனா அதிகமாக இருக்கும் ஏன்னால் சித்திரை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வெயில் அதிகமாக இருந்தாலும் அதே டைமில் மழையும் வந்து பார்த்திங்கனா அதிகமாக இருக்கும் கோயிலுடைய இதில் இப்போ போகும் போது அதே மாதிரி இந்த மாவிளக்கு எடுக்கிறோம் சாமியோடைய இதை வந்து பார்த்தோன்னா அந்த கரகம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா இருக்கும் போது ரொம்ப ரொம்ப என்னாகுன்னால் சிரமமா இருக்கும் இந்த மழை வந்துட்டால் அது எல்லாமே வந்து ஒரு இடத்துல நின்று நம்ப அதனுடைய இதை வந்து பார்த்தோன்னா சரி பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்து மழை எப்போ விடுதோ அந்த டைமிங் பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மறுபடியும் அந்த இதை ஆரம்பிப்போம் இது மாதிரி இருக்கும் போது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் இருந்தாலும் அது எல்லாம் தாங்கிக்கிட்டு நாங்கள் அந்த விஸேசத்தை வந்து பார்த்திங்கனா கரெக்டா நாங்க இது பண்ணி முடிப்போம் அதே மாதிரி அந்த சாமி அப்படிங்கிறது வந்து அந்த மேறமலை அப்படி சொல்லுவோம் அதை வந்து என்னான்னால் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கனா மேலே நம்ப வீடுகளுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சாமியோடைய தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்டுக்கும் போயிட்டு அவர்களுடைய என்ன சொல்றதுன்னால் ஒரு வேண்டுதல் அப்படினு சொல்லி சொல்லுவோம் என்னை நினைக்கிறமோ அதை வந்து பார்த்திங்கனா நிறைவேத்திருச்சு அப்படின்னா அவர்களுக்கு இந்த தெருக்கூத்து இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கனா இது பண்ணி வைப்போம் அதே மாதிரி மக்களுக்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன அவர்களுடைய மனசில் நினைக்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் அந்த சாமிக்கு வந்து நிறைவேற்றி வைப்பாங்க இது எல்லாமே வந்து இந்த திருவிழாக்கள் அப்படி இருக்கிறது வந்து பார்த்திங்கனா ஒரு முக்கியமான இது சொல்லலாம் அதே மாதிரி இந்த வில்லேஜு அப்படிங்கிறது அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப இன்னும் சூப்பராக இருக்கும் அது எப்படி சொல்றது அப்படின்னா இந்த த்ரீ டேஸ் அப்படிங்கிறது அதே மாதிரி அந்த மூணு நாளில் முடிஞ்சு பண்டிகையோடு இது சாமியோடைய இதை வந்து மஞ்சள் நீராட்டம் அப்டின்னு சொல்லி சொல்லுவோம் அதை நம்ப வீடுகள் எல்லாத்தையுமே சென்று சாமி வந்து பார்த்திங்கனா ஒரு அர்ச்சனை மாதிரி அதாவது எல்லா இடத்துலையும் போய் சாமியோடைய இதை வந்து பார்த்திங்கனா தண்ணி ஊற்றி அதை எல்லாம் வந்து பார்த்திங்கனா கீழே வந்து பெரியவர்கள் முன்னிலையில் வந்து பார்த்திங்கனா காலை வணங்கி தொட்டு கும்பிடுவாங்க இதெல்லாமே வந்து நம்ப வில்லேஜு சைடு உடைய பண்டிகை அதாவது திருவிழாக்களில் வந்து பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும்